இந்தியாவில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டியா கேட்டு இண்டியா கேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி பார்க்கணுன்னா எல்லோருமே பார்க்க வேண்டியது அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே காதலர்களுக்கே ஒன்று வடிவமைத்தது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இன்றைக்கும் அந்த தாஜ்மஹால் நிலைத்து நிற்குது ஏழு அதிசயத்தில் இந்தியாவிலையும் ஒரு அதிசயம் இருக்குதுன்றுதுன்னால் தாஜ்மஹால் தான் அந்த தாஜ்மஹாலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குரோன் வார்த்தைகளெலாம் குரானை வார்த்தைகளெலாம் எழுதி வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் அதில் பதித்த கல்லெலாம் அந்த தூணில் பார்த்தீங்கன்னா வைரத்தாலையும் பொன்னாலையும் பதிச்சு வச்சுருப்பாங்க அதனாலே அதெல்லாம் இப்போ சுரண்டுறதுனால இன்னும் பாதுகாத்து வருகிறாங்க அந்தளவுக்கு எதுவும் இருக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெர்மந்தர் ஷாகிப்னு ஒரு தலம் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த மதம் அந்த மதம் கிடையாது எல்லா மதமும் போகிற தலமாக அது ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்குது எல்லோருமே போயிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தோன்னா நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் தஞ்சைக் கோயில் யாராலையும் அசைக்க முடியாத கோயில்னு பார்த்தீங்கன்னா தஞ்சைக் கோவில்னு சொல்லுவாங்க ஏனால் அது எவ்வளோ காற்று மழை வந்தாலும் ஆடாமல் அசையாமல் தனித்து நிற்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மகாபலிபுரம் இது கங்கை கொண்ட சோழபுரம் இன்னும் எவ்வளோவோ சொல்லப்போனால் நிறையா இருக்குது ஊட்டி கொடைக்கானல் லடாக் எல்லை மலைப் பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் இந்தியாவில் சொல்ல முடியாத இடங்கள் பார்க்க வேண்டியது ந அவ்வளோ அதை பார்க்கறதுக்கு ந அவ்வளோ இடம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்ல வேணும்னால் எவ்வளோவோ சொல்லிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன்